தமிழ்மொழி எனக்கு பிடிச்ச மொழி தமிழ்மொழி என் தாய்மொழி வந்து தமிழ்மொழிதான் தாய்மொழின்னா தமிழ்மொழிதான் நான் வந்து சின்ன பிள்ளையிலேந்து தமிழ்மொழிதான் பேசிட்யிருக்கேன் எனக்கு வந்து ஆங்கிலம் அவ்வளோவா தெரியாது நான் தம் தமிழர் அதனால் தமிழ்மொழியைதான் பயன்படுத்துறேன் இலக்கியம் கவிதை கலை வடிவம் இதுக்குலாம் வந்து தமிழ்தான் ஃபர்ஸ்ட்டு பேஸ்ஸு அதை மாதிரி எனக்கும் தமிழ்மொழிதான் பேஸ்ஸு இங்கிலீஷ் வராது இலக்கியம் இலக்கியம்ன்னு சொன்னா அது ஒரு தமிழுக்கு தமிழ் தமிழோட அடிப்படைன்னு சொல்லலாம் இலக்கியத்தை ஆனால் எனக்கு கவிதை நான் நல்லா கவிதை நல்லா பேசுவேன் கவிதை நல்லா எழுதுவேன் அதமாதிரி எனக்கு தமிழ் தமிழ்னாலே ரொம்ப பிடிக்கும் தமிழ் பிழை வராது எனக்கு ம் ஜா தமிழ் பேசுறப்போ ஜாலியாக இருக்கும் எனக்கு தமிழ்ன்னா உயிர் எப்படி சொல்லலாம் அம்மா ஃபர்ஸ்ட்டு நான் வந்து பேசின வார்த்தை அம்மா அம்மாங்கிறது வந்து தமிழ்மொழிதான் என்னோட தாய்மொழி தமிழ்மொழி அதில் வந்து நான் அது சொல்றதுக்கு வந்து ரொம்ப பெருமைப்படுறேன் மற்ற மற்ற மொழி இங்கிலீஷு ஆங்கிலம் இருக்கு ஹிந்தி இருக்கு அதெலாம் விட நான் வந்து இந்த தமிழ்மொழியை வந்து இப்போ தமிழ்மொழியில் தமிழ்மொழி எனக்கு தமிழ்நாடில் பிறந்துருக்கன்னு சொல்கிறது எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கு அது வந்து எனக்கு வந்து வரம் அப்படின்னு கூட சொல்லலாம் இன்னும் சொல்லப்போனா தமிழ்மொழி எங்கள் எங்கள் ஃபாதர் வந்து பிரிட்டிஷியன் எங்கள் அம்மா வந்து தமிழ் எங்கள் ஃபாதர் சொல்லுவாங்க பிரிட்டிஷ் இதை இங்கிலீஷ் கற்றுக்கோ இங்கிலீஷை கற்றுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து எனக்கு வந்து இங்கிலீஷ்லலாம் அவ்வளோ இன்ட்ரஸ்ட்டு கிடையாது எனக்கு பிடிச்சது தமிழ் போ நா வந்து தமிழ்தான் கற்றுப்பேன் எனக்கு தமிழ்மொழிதான் பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான் எடுத்தது பிஏ தமிழ் லிட்ரேச்சர் தான் காலேஜில் டிப்பார்ட்மெண்ட்டில் எடுத்துயிருக்கேன் ஏன்னா வந்து தமிழ் மேலே அவ்வளோ பற்று இருக்குன்னு கூட சொல்லலாம் தமிழ்ன்னா அவ்வளோ உயிர் அந்த மாதிரி கவிதை கவிதை சொல்லபோனா எனக்கு நல்லா எழுதவும் தெரியும் நல்லா படிக்கவும் தெரியும் அந்த மாதிரி தமிழ் ஸ்பீச்சு தமிழ் ஸ்பீச்சில் வந்து நான் வந்து சின்ன பிள்ளையிலேந்தே தமிழ் ஸ்பீசில்தான் சேருவேன் அந்த மாதிரி நிறையா அவார்ட் ஃபங்ஷன் அவார்ட்லாம் வாங்கியிருக்கேன் அவார்ட் ஃபங்ஷனில் தமிழ் பேசி பேசி ஸோ தமிழ் மேலே உள்ள பற்றுனாலையே நான் வந்து லைஃப்பில் முன்னேறிவிடுவேன் அப்படின்னு எனக்கு தோணுது தமிழ்மொழி தமிழ்மொழி தமிழ்மொழி அதுதான் எனக்கு வந்து என்னோட ஃபீச்சராகவே எனக்கு தெரியிது இன்னும் சொல்லப்போனா ஒரு தமிழ் தமிழ் பையன் அந்த மாதிரி தமிழ் சைடாக இருக்கிறவங்கள பார்த்துதான் நான் மேரேஜ் பண்ணுவேன் வா வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வளர்க தமிழ் இப்போ நிறைய கவிஞர் கூட த தமிழைதான் புகழ்ந்து பாடியிருக்காங்க கவிதை பேசியிருக்காங்க பாடல்கள்லாம் எழுதியிருக்காங்க வைரமுத்துக்கு நாமக்கல் கவிஞர் கண்ணதாசன் இவங்களாம் கவிதைக்கு தமிழுக்காக வாழ்ந்துயிருக்காங்க அதே மாதிரியேதான் என்னுடைய வாழ்க்கை பயணத்தையும் நான் வந்து தொடங்கணும் ம் அப்படின்னு நினச்சி தமிழ் லிட்ரேச்சர் எடுத்தேன் தமிழ் மேலே வந்து அவ்வளோ பற்று இருக்கு எனக்கு வந்து தமிழ்ன்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ வந்து நான் லைஃபில் வின் பண்ணுவேன் தமிழால் எனக்கு ஒரு லைஃப் கிடைக்கும் அப்படி நான் நினக்கிறேன் ஆனால் தமிழ்மொழி எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு தான் நான் நினக்கிறேன்